தொடர்கள்னால் பானை இப்போ செலினு சொல்லுவாங்க பானை சொம்பு செம்பு அப்படின்னு சொல்லுவாங்க செம்பு சொம்புனும் சொல்லுவாங்க சொக்காய் சட்டையை சொக்காய்ன்னு சொல்லுவாங்க அப்புறோம் நிழல்க்கு நெழல்னு சொல்லுவாங்க வெயிலுக்கு வெகுலுனுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க